நான் வந்து ரீசெண்டாக ஒரு மிக்ஸி வாங்கினேன் அது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு ப்ரீத்தி மிக்ஸி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் ரொம்ப சீக்கிரமா அரைக்குது அதில் மூணு ஜார் கொடுத்துருக்காங்க அதுபோக எக்ஸ்ட்ரா ஜூஸர் ஒன்று கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கு பிடிச்சிருக்கு மிக்ஸியை